ஹலோ நாங்கள் வந்து விழுப்புரம் போகணும் ஜங்ஷனுக்கு நீங்கள் உங்ககிட்ட வந்து நாங்கள் கார் புக் பண்ணுறதுக்காக சொல்கிறோம் நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா தான் அங்கே வந்து பதினோரு மணிக்கு நாங்கள் போயிட்டு போய் அங்கே ட்ரெயின் ஏற முடியும் அதனால் வேண்டி நீங்கள் எட்டு மணிக்கு சீக்கிரமாக வந்துருங்கள் அடுத்தது வந்து நீங்கள் டைம்மோட வந்தால் தான் நாங்களும் அங்கே டைம்மோட எடுத்துன்னு போகமுடியும் எல்லா பொருளுங்களையும்